சில ஓ இந்திய ஓவிய முறைகள் வந்து இப்போது அழிஞ்சு வருது அதில் ரொம்ப முக்கியமானது அப்படினு பார்த்தா கலம்காரி இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் மதுவானி பெயிண்டிங் இதெல்லாம் ரொம்பவே அழிஞ்சு வருது அதை எப்படி நம்ம பேணிக்காக்கணும் அதை எப்படி எல்லாம் காக்கணும் அப்படினா கலம்காரி பெயிண்டிங் அப்படினா என்னென்னா கலம் அப்படினா பேனா காரி அப்படினா கலைவடிவம் பேனாவால் வரையுற அந்த கலைவடிவம் ஓவியத்தைதான் கலம்காரி பெயிண்டிங் அப்படினு நம்ம சொல்கிறோம் அந்த காலம்காரி பெயிண்டிங் வந்து ரொம்ப பண்டைய கால முறையில் பண்டைய காலங்களில் வரைஞ்ச ஓவியம் அப்படினு சொல்லப்படுது அதுவந்து ரொம்பவுமே பழமையான ஓவியம் அதுவந்து இன்னுமே நம்மளோடய தமிழ்நாட்டில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்பவே வந்து அதைப் பாதுகாத்துக் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க இப்போ வந்து அது நிறையா நிறையா சுவர்களில் வரையப்பட்ட ஓவியம் அது அது இப்போ வந்து நிறைய துணிகள் துணி ஆடைய வடிவமைப்பு நிறையா ஓவிய வரைபடங்கள் அதில் வந்து நம்ம வந்து அந்த கலம்காரி ஓவியத்தை வந்து கொண்டுவந்துகிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் பெயிண்டிங்கெலாம் அப்படி அப்படிங்கிறத ரொம்ப பழமையான புராணங்கள் இதிகாசங்கள் ரொம்ப பழமையான ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஓவியம் தான் அந்த தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படினு சொல்கிறாங்க அதுவந்து பல சிற்பங்கள் தஞ்சாவூர் கோவில்ல வந்து அத பல சிற்பங்களில் வந்து அந்த ஓவியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்குது அந்த ஓவியங்கள் ரொம்பவுமே வந்து நம்மளோடய தமிழர்களோடய வரலாறை வந்து ரொம்ப அழகாக சொல்கிற ஒரு ஓவியம் தான் தஞ்சாவூர் ஓவியம் மதுபானிப் பெயிண்டிங் அப்படிங்கிறது வந்து அரசாட்சி பண்ணிகிட்டிருக்க காலத்தில் மதுபானி அப்படிங்கிற ஒரு ஒரு இதால் உருவானது தான் மதுபானிப் பெயிண்டிங்கை அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து இப்போ ரொம்பவுமே வந்து பழசாயிருச்சி இப்போ ரொம்ப டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு நிறையா வந்திருச்சு ஸோ வந்து இந்த பெயிண்டிங்கெலாம் அழிஞ்சு வந்துட்டுருக்குது எப்படி நம்ம பேணிக் காக்கணும் அப்படினா தமிழ் இங்கிலிஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஜியல் அந்தமாதிரி பெயிண்டிங்கையும் ஒரு சிலபஸ்ஸாக கொண்டுவர்றது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது என்னோடய யோசனையாக இருக்கும் அதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபிரிஃப்பரன்ஸ் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா மட்டுமே நம்மளோடய கலாச்சாரம் அந்த ஓவியங்கள் வந்து அழியாமல் இருக்கும் அதுக்கு வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து அது ஒரு சப்ஜக்ட்டாக கொண்டுவரலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கலாம் அந்த எக்ஸாம் வைக்கிறனால் மட்டுமே அது ஒவ்வொரு மு ஆசிரியர்கள் மாணவர்கள் மக்களுக்கு மனசில் வந்த அது பதியும் அதுதான் நம்ம நிறையா தொலைக்காட்சி தொலைபேசி எதுவோ மூலிமா நிறையா வானொலி இது மூலிமா அதை நம்ம வெளியே கொண்டு வரலாம் வருஷத்து ஒரு டைம் இதை கொண்டாடணும் இதை வந்து நிறைய மக்கள்கிட்ட நம்ம பரப்பணும் எப்படி பாட்டு டான்ஸ் மாதிரி இந்த ஓவியத்தையும் நம்ம பரப்பணும் அப்படி பரப்புற மூலிமா மட்டுமே வந்து இந்த கலம்காரி தஞ்சாவூர் மதுபானி பெயிண்டிங் வந்து அழியாமல் இருக்கும் இதோடய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம சொல்கிறதுனால மட்டுமே நம்மளோடய வரலாறுகள் அழியாமல் இருக்கும் வரலாறு தான் அழிஞ்சிட்டு போகுது அப்படியே அப்படிங்கிறது இன்றைக்கி நம்மளோடய வாழ்க்கை தான் நாளைக்கு நம்மளோடய வரலாறாக மாறுது ஸோ நம்மளோடய வாழ்க்கை என்றைக்கிமே அழிஞ்சிறக்கூடாது அதுவந்து நல்லா ஏற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோடய ஒரு யாரோடய ஒரு வாழ்க்கை வரலாறை தான் இன்னும் ஓவியமாக வரைஞ்சி வச்சுட்டுப் போயிருக்காங்க அதுதான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிக்கிறோம் அதேமாதிரி எப்போமே வந்து இதை வந்து நம்ம நல்லபடியாக பார்த்து நல்ல படியாக கொண்டுவரணும் அப்படிங்கிறதான் நம்ம ஒரு சப்ஜெக்ட் வைஸ் கொண்டு வரும் போது வந்து இது வந்து இன்னும் அழியாமல் நல்லபடியாக இருக்கும் நிறைய வானொளிகள் தொலைக்காட்சிகள் செய்தித்தாள்கள் செய்தி சேனலில் இதெலலாம் வந்து சொல்லம்போது வந்து இன்னுமே நல்லா மக்கள்கிட்ட கொண்டுபோய் இதை சேர்த்த முடியும் அதனால் வந்து இதை நல்லபடியாக நாம் கொண்டுவரணும்

நிறைய செய்தித்தாள்களில் அச்சிடணும் செய்தித்தாள்களோடய முதல் பக்கத்தில் அச்சிடணும் நிறையா கோவில் சார்ந்த அந்த சுவத்துல வந்து இதோடய ஓவியம் வரைஞ்சு இந்த ஓவியத்தோடய பேர் நம்ம வந்து வரையணும் நிறைய பாத்திரங்கள் நிறையா துணி துணி ஆடை வடிவமைப்பில் இதை உற்பத்தியை நம்ம கொண்டுவரணும் அதன் மூலிமா மட்டுமே நம்ம வந்து இதை பற்றி நல்லா மக்களுக்கு வந்து நம்ம நல்லா மக்கள் மனசில் இதைப் பற்றி நம்ம போய் சேர்க்க முடியும் அதுதான் வந்து நம்ம ஒரு இந்திய கலாச்சாரத்துக்கு நம்ம தர ஒரு பெரிய பரிசு நம்மளோடய வரலாறு நம்ம அழியாமல் வச்சுக்கலாம் நிறையா இதைப் பற்றி பெயிண்டிங்ஸ் வந்து கிளாஸ்ஸு பானைகள் ஆடை வடிவமைப்பு நிறைய நம்ம இதைப் பண்ணிணோம் இதை பண்ணால் மட்டுமே வந்து நம்மளோடய கலாச்சாரம் வந்து அழியாக இருக்கும் அதனாலயே நம்ம ஒரு கண்காட்சியாக அறிமுகப்படுத்தலாம் நிறையா நம்ம பண்ணுற மூலிமா மட்டும்தான் அதை நம்ம வந்து பேணிக்காக்க முடியும்